ஆ வணக்கங்க மேடம் சொல்லுங்க மேடம் என்ன எப்படி மேடம் இன்றைக்குள்ள போட முடியும் இங்கே ஆளும் வேலைக்கு வர்லைங் மேடம் அப்புறம் ஜல்லி சிமெண்ட்டு மணல் எதுவுமே இல்லைங்க மேம் இப்படி திடீரெனு சொன்னால் எப்படிங்க மேடம் அப்புறம் அதுக்கான ஆள் வேணுயில்லைங்க மேடம் ஆள் வேணும் அந்த திங்க்ஸெலாம் வாங்கணும் ஜல்லி மணல் மண்ணெல்லாம் வாங்கணுயில்லைங்க மேடம் ஆ சரிங்க மேடம் சரி முடிச்சுக்கலாங்க மேடம் ஆ தேங்க்யூ மேடம்